நான் ஃப்ரீயாக இருக்கற டைமில் ஓய்வு எடுக்க எடுக்கிற நேரத்தில் வந்து எனக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் நான் பண்றது என்னான்னால் நான் வந்து நடனம் ஆடுறது தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்குது நானே ஒரு பாட்டுக்கு நா நாம்ளே ஒரு ந நடனம் ஆடுறது அப்படின்றதும் எனக்கு முதல் பொது பொழுது போக்காக இருக்கும் புத்தகம் படிக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா எனக்கு மோஸ்ட்டாக புத்தகம் வாங்கி படிக்கிறதை விட நம்ம வந்து இணையத்தளத்தில் மோஸ்ட்டாக நிறையா படிக்கிறது தான் வந்து எனக்கு ஒரு பழக்கமாக இருக்குது அதனால நான் அது பண்றதை பார்ப்பேன் இரண்டாவது வந்து மூன்றாவதாக நான் வந்து பாடல் கேட்பது அப்படினு சொல்லுவேன் நிறையா பாடல்கள் வந்து கேட் கேட் கேட்பது வந்து என்னோடய ஒரு முதல் முதல் முதல் ரொம்ப முக்கியமான ஒரு பொழுது போக்காக நான் பார்ப்பேன் பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப நா ரொம்ப ஸேடாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி பாடல்கள் கேட்கும் போது எனக்கு ஒரு மன நிம்மதி மன நிம்மதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு என்னை கொண்டு போகும் அதனால் நான் ஸா பாட்டு வந்து நிறையா கேட்பேன் நெக்ஸ்டு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்கப்போ வீட்டில் என் என்னோடய தாயாருக்கோ இல்லை என் என் குடும்பத்தாருக்கோ உதவி செய்வது அப்படின்றது ஒரு விஷயமா நான் ப பண்ணிணேன் இதெல்லாம் தவிர்த்து எனக்கு ரொம்ப புடி பிடித்த ஒரு விஷயமானது வந்து இயற்கையை ரசிக்கிறது இந்த மாதிரி அது எங்கள் வீட்டில் இருக்கற செடி கொடிகள் அதுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இல்லை அதை கொஞ்சம் பராமரிச்சிட்டு இந்த மாதிரி வேட்களலாம் வந்து நான் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவேன்